ஹலோ சார் நான் ஜோதிமணி பேசுகிறேங்க சார் நான் வந்துட்டு ஆர்ஆர்லேர்ந்து ஃபுட் டெல் ஃபுட்டுக்காக நான் வந்துட்டு நாலு தோசை கேட்டிருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நான் கேட்ட ஆர்ட்ருக்கு தோ நான் கேட்டது தோசை ஆனால் நாலு நாலு இட்லி தான்ங்க சார் வந்திருக்கு ஆர்டர் வந்துட்டு மாற்றி வந்துடுச்சிங்க சார் இப்போ என்னங்க சார் பண்ணுறது ஆக்சுவல்லாக சார் அதுக்கு நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது நாங்கள் இது இது எங்களுக்கு வேணுன்றத தான் நாங்கள் கேட்குறோம் அதுக்கு நாங்கள் பேவும் பண்ணுறோம் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வந்தால் எப்படிங்க சார் குலந்தைங்க சாப்புடுறதுக்காக நாங்கள் கேட்குறோம் ஏ எனக்கு எனக்கு அமௌண்ட்டு இல்லைனா ஃபு இல்லைன்னா ஃபுட்டு ரி ரி தி திரும்ப எடுத்துக்கோங்க இல்லைன்னா அமௌண்ட்டு கூட நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு நீங்கள் அமௌண்ட்டு கூட கொடுத்துடுங்க சார் சரிங்க சார் ம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார் பண்ணுங்க சார் ம் இ இல்லைங்க சார் இந்த இந்த மாதிரி நாங்கள் கேட்டது கேட்டது ஒன்று தரது வேற வேற நம்ம நாங்கள் சாப்பிட்ணுன்னு தான் அதை கேட்குறோம் ஆனால் அதை வந்துட்டு மாற்றி வந்தால் எங்களுக்கு எப்படிங்க சார் அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருக்கும் ம் நீங்கள் நீங்கள் அமௌண்ட்டை ரீஃபன்ட் பண்ணாலும் சரிங்க சார் இல்லை நீங்கள் ஆர்டர் இல்லைன்னா மாற்றி தந்தாலும் ஓகே சரிங்க சார் சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகே ம்